ஹலோ ஆ சொல்லுங்கள் மேம் என்ன வேணும் மேம் சொல்லுங்கள் ஓகே மேம் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே வாங்க மேம் இந்த சைட் வாங்க ஆ மேம் எந்த சைஸ்ஸுன்னு தெரிஞ்சுக்கிலாங்களா

ஆ எந்தமாதிரி டீ ஷர்ட்ஸ் போட்னு ரவுண்ட் நெக்கு வேணுமா வேர்டிங்ஸ் போட்டதா இல்லை காலர் வச்சதா எந்தமாதிரி மேம்

வாங்க வந்து நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறேன் எது ஓகேன்னு சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் இந்தாங்கள் மேம் ஆ சரி ஓகே இந்தாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது

லைட் கலருங்களா இதோ இங்கே இருக்குது பாருங்கள்

மேம் இந்த டார்க் பிங்க் கலர் பாருங்கள் மேம் உங்களுக்கு பிங்க்கு இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா இது இது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ் சைஸ்ஸு இது ஃபுல்லாக எக்ஸ்எல்லு ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் பார்க்கலாமா எக்ஸ்எல் பார்க்கலாமா மேம் ஆ அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே டார்க் கலரில் ம் ஓகே இந்த பிங்க் எடுத்துக் வேணுணா வச்சு கூட பாருங்கள் மேம் கண்ணாடி அங்கே இருக்குது வச்சு பாருங்கள் நீங்கள் ட்ரெஸ்ஸு என்ன ஆ ஓகே மேம் வெயிட் பண்ணுறேன் இந்தாங்கள் மேம் ப இதோ இருக்குது பாருங்கள் மேம் பெயிடு ஆப்பிள் க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் மேம் ஓகேவா மேம் இந்த ரெண்டு டாப்பு இங்கே ஒரு இது சரி இந்தாங்கள் மேம்

இந்தாங்கள் மேம் ம் பாருங்கள் பாருங்கள் மேம் இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லிட் வந்திரும் ரெண்டு சைட்லேயும் ஃபுல் எம்ப்ராய்ட்ரி நெக் வந்து உங்களுக்கு வி நெக்கு அது இதுலேயே நம்ம நீங்கள் ஷார்ட்டாக பார்க்குறீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு காலர் வச்சு வரமாதிரியும் இருக்குது மேம் அதில் பார் க்குறீங்களா ஆ ஆ எக்ஸில் உங்கள் இதில் எந்த சைஸ் இது ஓகே சரி உங்களுக்கு எந்த சைஸ்ஸு மேம் கொடுக்கணும் எக்ஸ்எல் வேணுங்களா எக்ஸ் வேணுங்களா எக்ஸ்எல் எக்ஸ்ஸு எக்ஸில் உங்களுக்கு நீங்கள் லைட் கலராகதான கேட்டிருந்திங்க

சரி ஓகே இந்தாங்கள்

இந்தாங்க பாருங்கள் இந்த ஜா நீங்கள் இந்தமாதிரி டாப் எடுத்திங்கன்னால் நீங்கள் ஜீன்ஸ்க்கும் போட்டுக்கலாம் அதேமாதிரி ப்ளாசோ பேண்ட்டுக்கும் போட்டுக்கலாம் லெகின்ஸ்க்கும் போட்டுக்கலாம் ஜெகின்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி மேம் ஆஃபிஸ் போடுற மாதிரி எடுக்குறீங்களா இல்லை எப்படி மேம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ராண்டான கலெக்ஷன்ஸ்ஸும் இருக்குது இது வேண்டாமா சரி ஓகே ஓக் இதை அப்போ ஆஃபிஸ் போறிங்கன்னால் இதே உங்களுக்கு ஷூட்டபிளாக இருக்கும் ஏன்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்க் ரெட் த்ரெட் வச்சு பண்ணமாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆரி ஒர்க்கோடு வரும் சிலது அதில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஏற்றமாரி இருக்கும் ம் இது எல்லாமே ப்ரிண்ட்டெட் ஒர்க்தான் மேம் ப்ரிண்ட்டெடு ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு கலந்துதான் இருக்கும் ப்ரிண்ட்டெட் அண்ட் எம்ப்ராய்ட்ரி கலந்துதான் இருக்கும் நீங்கள் எது ஓகேன்னு சொல்லுறிங்களோ நான் அதை எடுத்து நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் லைட் பிங்க் கலர் இந்த கலரை பாருங்கள் நான் இதை நான் எடுக்கலை அப்டேயே காட்டுறேன் இந்த கலரை பாருங்கள் ஆ சரி இந்தாங்க ஆ இந்தாங்க என்ன மேம் புரியிலை ஆ ஒரு நிமிஷம் இந்தாங்கள் மேம் பாருங்கள் ஆ ஓகேக்கா நீங்கள் கொண்டு வாங்க பிரச்சனை இல்லை பட்டு இன்றைக்கி கொண்டு இன்றைக்கி டைம் இப்போ பன்ரெண்டு மணி ஆகுது இன்றைக்கி எடுத்துகிட்டு போனிங்கன்னாக்கூட மதியம் ரெண்டு மணி போல் எடுத்துகிட்டு வந்திங்கன்னால் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க இல்லைன்னா நாளைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு மேலேதான் வந்து உங்கள் ரிட்டனபில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டு மணிக்கு மேலேதான் எப்பவுமே

ஓகேவாக்கா இதில் ரெண்டுத்தையும் பேக் பண்ணிடலாங்களா நைட் ட்ரெஸ்ஸுங்களா சரி சைஸ்க்கா எக்ஸ் ஓகே இந்தாங்கக்கா இந்த அஞ்சு கலர்தான் இப்போதைக்கி எக்ஸ் சைஸில் இந்த அஞ்சு கலர்தான் இருக்குது இதில் எந்த எது ஓகேவோ உங்களுக்கு சரி ஓகே பில் போட்டுறலாம்லக்கா ஓக் தேங்க்ஸ் நீங்கள் கீழே போய் வெயிட் பண்ணுங்கள் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ